வணக்கம் சொல்லுங்கள் ம் ம் ஓகே டிடியு ஜிகேஒய் அப்படின்னு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஸ்கீம் ஒன்று இருக்குது அதில் கம்ப்யூட்டர் டெய்லரிங் அந்த மாதிரி நிறைய கோர்ஸ் இருக்குது அதில் உங்களுக்கு என்ன படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் படிக்கலாம் ஃபீஸ்லாம் இல்லை வந்து நமக்கு ஃபுட்டுல்லாம் கூட அவங்களேக் கூட கொடுத்துருவாங்க ட்ராவல் எக்ஸ்பென்ஸஸும் கொடுத்துருவாங்க நமக்கு நம்ம போவது மட்டும்தான் நமக்கு சரி போய் படித்தமுன்னா போதும் அவங்களே வேலையும் நமக்கு வாங்கித் தந்துடுவாங்க இப்போ கம்ப்யூட்டரெலாம் வந்து முக்கியமாக தேவைப்படுது இப்போதிக்கு கேட்ரிங் படிச்சிடிங்கன்னா வந்து அதுதான் அதிக சம்பளம் நீங்கள் பாருங்களேன் கேட்ரீங்குக்கு கேட்ரீங்குக்கு நிறைய சம்பளம் கெடைக்கும் நமக்கு கம்ப்யூட்டர்னால் நம்ம ஏரியாலையே பார்க்கலாம் கேட்ரீங்னால் நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் ஹா ஹாஸ்டலில் தங்கி பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லைன்னா அங்கேயே அக்கமொடேஷன் பண்ணியிருப்பாங்க வீட்டை விட்டு வெளியில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் கேட்ரீங்னால் இன்னும் நிறையா சம்பளம் கிடைக்கும் கம்ப்யூட்டர்னால் நம்ம ஏரியாவிலையே கிடைக்கும் உங்களுக்கு ஆமாம் டெய்லரிங்கில் எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க நமக்கே யூஸாக இருக்கும் நம் வீட்டிலையே எல்லோருக்கும் தைக்கிறதே எவ்வளோ வருஷத்துக்கு எவ்வளோ செலவு மிச்சமாகும் நமக்கு

ஃபீஸெலாம் இல்லை சென்ட்ரல் கவுர்ன்மெண்ட்லிருந்து ஃப்ரீயாகவே எல்லாமே சொல்லித் தராங்க நமக்கு ஆமாம் நிறைய இடத்துல இருக்குது இது காரைக்குடியிலையே நிறைய இடத்துல இருக்குது எங்கள் மாவட்டத்தில் காரைக்குடியில் நிறைய இருக்குது இந்த நூறு நாள் அந்த மாதிரில்லாம் இருக்குது நூறு நாள் இருக்குது வேறு ரெண்டு மாதம் அந்த மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஷார்ட் டைம் கோர்ஸ் தான் நிறைய இருக்குது சென்ட்ரல் கவுர்ன்மெண்ட் ஸ்கீம் இப்போ கவுர்ன்மெண்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஆ பார்ட் டைமா அந்த ட்யூரேஷனை பொறுத்து முப்பது நாள் அறுபது நாள் முடியறதுன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் டே வச்சுருவாங்க மன்த்துக்கு ஆறுமாதம் அப்படி கூட்டினாங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாக வேலைப் பார்த்துக்குலாம்

எல்லாமே அவங்களே பண்ணிக் கொடுத்துருவாங்க கவுர்ன்மெண்ட்லிருந்து சென்ட்ரல் கவுர்ன்மெண்ட்லிருந்து பண்ணிக் கொடுத்துருவாங்க வேலையும் வாங்கிக் கொடுத்துருவாங்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுற சப்ஜக்டை பொறுத்து சிவகங்கை மாவட்டத்தில் வேலைக் கிடைக்கும் டெய்லரிங்னால் அங்கே நிறையா கம்பெனி எக்ஸ்போர்ட் கம்பெனி இருக்குது வேலை கிடைக்கும் கம்ப்யூட்டர்னால் நம்மளே ஒரு புது லேப்டாப் வாங்கி வச்சு பண்ணி நிறையா ஒர்க் பண்ணிக் கொடுக்குலாம் வேறு வேறு கம்ப்யூட்ரு தேவையான எல்லாம் ஆஃபீஸ்லையுமே வேலை பார்க்கலாம் அவங்களே ப்ளேஸ்மெண்ட்டும் வாங்கிக் கொடுத்துருவாங்க நமக்கு ஜிடிஜிகே ஆஃபீஸ் ஒன்று இருக்குது அங்கே கூட நீங்கள் போய் கேட்டு எங்கங்கே வேகன்ஸி இருக்குதுன்னுக் கூட தெரிஞ்சுக்குலாம் சிவகங்கை மாவட்டத்திலியே இருக்குது தேங்க்யூ